என்னோட சமையலுக்குன்னு பார்த்தா சிறுதானியங்கள் அதிகமாக பயன்படுத்துவேன் அந்த காலத்தில் சிறுதானியங்கள் அதிகமாக விளைவிச்சாங்க கம்பு சோளம் திணை சாமை அதெல்லாம் வந்து அதிகமாக விளைவிச்சிட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல் மட்டும் தான் எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் நெல் தான் அதிகமாக விளைவிக்கிறாங்க இந்த சிறுதானியங்களெல்லாம் அதிகமாக விளைவிக்கிறதில்லை அது கிடச்சா கிடைக்கிது ஆனால் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான விலைக்கி விற்கிது இப்போ அரிசி வந்து ஒரு கிலோ நாற்பதுரூவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திணை சாமை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூவா அந்த மாதிரி விற்கிது அது வந்து அதிகமாக பயிரிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வில குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் கிடைக்கா கிடைக்காத பொருள் மாதிரி ஆயிடுச்சு அதனால் வில ஜாஸ்தியாக இருக்கு அந்த காலத்துலலாம் தோட்டத்துக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்து அனுப்புவாங்க இப்போ வந்து நம்மளே காசு முந்நூறுரூவா நானூறுரூவா போட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலம இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ காளானு ப்ரக்கோலி அந்த மாரி ஐட்டம் எங்களுது கிராமம் அப்படிங்கறதுனால ஈஸியாக கிடைக்கறதில்ல இப்போ முப்பது நாற்பது கிலோ மீட்ரு போய் தான் அதெல்லாம் வேணுன்னா வாங்கிட்டு வந்து சமைக்க வேண்டியதாக இருக்கு